இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து ரொம்ப வெப்பம் அடைஞ்சிகிட்டு வெப்பம் அடைஞ்சிகிட்டே வருது அதனால எல்லா இடத்துலையும் மரங்கள் நடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா வெயிலுக்கு வந்து இப்போ வயசானவங்கள் யாருனால் வராங்கன்னாக்கூட நம்மளைக்கூட வச்சுக்கோங்க யார்னால் நடந்து போகிறாங்க எதுனா ஒரு இதுனால் ரொம்ப அசதியாக இருக்குதுன்னா மரத்து பக்கத்தில் உட்காந்து இளைப்பாறுதல் இதுமாதிரி இருக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ வந்து நிறையா இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க மரத்தெயெல்லாம் வெட்டிகிட்டே இருக்காங்க மரத்தை வெட்டுறதுனால ஒரு பயனும் இல்லை வெயில்தான் அதிகமாகவும் நமக்கு நிழலுக்கு நிழல் தர்ற மரத்தயெலாம் வெட்டி நமக்கு என்ன பயன் இருக்குது எந்த பயனுமே இல்லை அதனால் அதிகமாக மரங்களை நடுறது வந்து ரொம்ப நல்லது மக்கள் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா கிராமத்தில் இப்போ வந்து கிராமத்தில் பார்த்திங்கன்னாக் கூட ஒரு சில இடங்கள்லலாம் மரத்தயெலாம் வெட்டிகிட்டுதான் இருக்காங்க ஆனால் ஒரு சில இடத்துல இருக்கிற மரங்கள் இருக்குது இதே சிட்டி சைட் நகர் நகர்புறத்துலெலாம் போய்ட்டிங்கன்னா சுத்தமாக மரமே பார்க்க முடியாது அதுவே அரிதாக இருக்குது மரங்கள் நடுறது ரொம்ப நல்லது மரத்தை வந்து வெட்டுறத கொஞ்சம் கம்மிப் பண்ணணும் அப்படியே மரத்தை நீங்கள் வெட்டுறீங்கன்னாக் கூட ஒரு ரெண்டு மூணு மரத்தை நடுங்கள் அதே இடத்துலக்கூட அந்த இடத்தில் நடலைனாக்கூட நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில்கூட எதாவது ஒரு சின்னதாக ஒரு மரம் நடுங்கள் மரம் நடுறது ரொம்ப நல்லது